நான் ஒரு எ பிளாட்டு வாங்கலாம்னு இருந்தேன் வீடு கட்டுறதுக்காக அப்போது வாங்கலாமா வேண்டாமானு ஒரு கொழப்பாமான ஒரு மனநிலையில் இருந்தேன் ஏன்னால் ரேட்டு அதிகமாக இருக்குமோ இந்த இடம் சரி வருமோ வாஸ்து படி இருக்குமோ அந்த மாதிரி பல கொழப்பம் என் மைண்ட்டில் ஓடிகிட்டு இருந்தது அப்போ வந்து என என்னுடைய நண்பர் ஒருத்தர் கொஞ்சம் வயசில் மூத்தவங்க அனுபவசாலி அவங்க கிட்டே நான் கேட்டேன் அப்போது அவங்க வந்து எனக்கு ஆதரவு கொடுத்தாங்க ஒரு தெளிவு கொடுத்தாங்க அந்த இடத்த வந்து பார்த்துட்டு இது ஒரு நல்ல மண் தான் நல்ல இடம் தான் நீங்கள் தைரியமாக வாங்குங்க இதனால் உங்களுக்கு எந்த நஷ்டமும் வராது பிற்காலத்தில் நல்ல ஒரு லாபம் வரக்கூடிய இடம் தான் ஒரு நல்ல வேல்யூவேஷன் ஏறக்கூடிய இடம் அப்படின்னு எனக்கு சொன்னாங்க அவங்க சொல்கிறத கேட்டு நான் தைரியமான ஒரு முடிவு எடுத்து அந்த இடத்த வாங்கினேன் இன்றைக்கு ஒரு வீடு கட்டி அந்த இடத்துல நான் குடியேறியிருக்கேன் மனதுக்கு நிறைவான ஒரு வாழ்க்க வாழ்ந்துட்ருக்கேன்